மதர் டங்குங்கிறதுனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது மேக்சிமம் பேங்கில் வந்து மேக்சிமம் வந்துட்டு என்ன இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அது மட்டும்தான் இருக்குது இப்போ சாதாரண மக்கள் இப்போ எல்லாருமே வந்து வங்கி கணக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க வங்கி கணக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ் பண்ணிணது என்னென்னால் கிராமப்புறங்களில் வந்துட்டு பேங்கை வந்து இப்போதைக்கு நிறையா யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷோ ஆர் ஹிந்தியோ வந்து தெரியப் போகிறது கிடையாது மதர் டங் அதாவது தமிழ் வந்துட்டு நல்லா தெரியும் அப்போ தமிழுங்கும்போது இன்னுமே வந்துட்டு பேங்கில் வேலை செய்யுறவங்க மேனேஜர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இன்னும் கன்வெர்ட் ஆகும் ஈஸியாக வந்துட்டு அவங்களோட பாலிசியை சொல்லுறதுக்கோ இல்லை அவங்களுக்கான வட்டி விகிதம் சொல்லுறதுக்கோ இல்லை அவங்களோட நடைமுறைச் செலவுகளை நிறைய சொல்லுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி கிடைக்கும் ஸோ அது ரொம்ப இன்னுமே ஈஸியாகவும் இருக்கும் புரியறவங்க இன்னும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இன்னும் ரொம்ப வயசானவங்களோ இல்லை இன்னும் ஓரளவுக்கு படிக்காத அடித்தட்டு மக்களோ இன்னும் வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பேங்கும் வந்து அதை ரொம்ப ஈஸியாக கன்வர்ட் பண்ணலாம் அவங்கள்ட ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து மக்களுக்கு புரியும் இன்னும் நிறையா பேர் வந்து பேங்கை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவுமே இதை வந்து நான் பார்குறேன் மதர் டங்குங்கிறது வந்து இன்னும் ஈஸியாகவும் இன்னும் சோஷியலாகவும் இன்னும் அடித்தட்டு மக்களுக்குலாம் இந்த பயன் வந்துட்டு பேங்கு பேங்குகான பயன் வந்து சென்றடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் படி இப்போ எனக்கே சில விஷயங்களை வந்து ஹிந்தியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியாது ஸோ அப்டிங்கும்போது தமிழ் நம்ம மதர் டங்குங்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்